நான் வந்து ஆன்லைனில் ஒரு ஸாரி ஆர்டர் பண்ணிணேன் நான் நினச்ச மாதிரியே இருந்துச்சு கலரும் பிடிச்சிருந்துது விலையும் பரவாயில்ல நான் அப்புறம் ஆர்டர் பண்ணிணேன் எம்ராய்டிங் பூ போட்டு நல்லா இருந்தது விலையும் பரவாயில்ல நாங்கள் நினைச்ச மாதிரியேவும் இருந்தது ஆன்லைனில் எடுத்துவிட்டோம்